கொரோனா டைம்ல வந்து ஆன்லைன் க்ளாஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கு வந்து உபயோகமாகதான் இருந்திச்சு ஆனால் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல கிடச்ச செ ஒரு சில குழந்தைங்களுக்கு கிடைக்கல சில குழந்தைகளுக்கே கிடச்சிச்சி ஆனால் வந்து அது மிஸ்யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டாங்க சில குழந்தைங்கள் பாடத்தை கவனிக்கும் சில பேர் வந்து கவனிக்காமல் அதை மெ மினிமைஸ் பண்ணி வச்சிட்டு வேற ஏதோ ஆப்பு நோண்டிகிட்ருக்குறது இதைமாரி விஷயங்கள்ல வந்து பண்ணிகிட்டிருந்தாங்க இப்போ இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறந்தான் ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டாங்க சில குழந்தைகள் வந்து ஆன்லைன் க்ளாஸ் மூலமாக சில நன்மைகளை பெற்றாங்கள் சில பேர் வந்து ஃபோன்ல ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க இதனால் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஃபோன்ல ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க நிறைய ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கறது பேரன்ட்ஸ் இருக்கும்போது மட்டும் ஆன்லைன் ஆன்லைன் க்ளாஸ் கவனிப்பாங்க அங்கிட்டு அவங்க பேரன்ட்ஸ் போய்ட்டாங்கன்னால் அவங்க ஏதாவது ஆப் எடுத்து ஓப்பன் பண்ணுறது இதைமாரிலாம் பார்த்துக்கிட்ருக்காங்க இதனால் வந்து அவங்க எஜிகேஷன் வந்து சில டைம்ல வந்து ஸ்பாயில் ஆயிருக்குது அதனால் வந்து இந்த ஆன்லைன் க்ளாஸும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல் தான் இன்னொரு விதத்தில் வந்து சில குழந்தைங்க பாதிப்பும் அடைஞ்சிருக்காங்க ஆனால் கொரோனா டைம்ல வேற வழி இல்லாமல் தான் இந்த ஆன்லைன் க்ளாஸு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு வகையான சில குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு ஆனால் வந்து ரொம்ப ஏழையான குடும்பங்கள்தான் ஆன்லைன் க்ளாஸு அட்டென் பண்ண முடியாமல் இருந்திருக்காங்க இருந்தாலும் இப்போல்லாம் சில குழந்தைங்கள் இந்த ஃபிப்த் வரைக்கும் உள்ளதெலாம் பாஸ் பண்ணிட்டால் பாஸ் போட்டாங்கள் கொரோனா டைம்ல அது ஒரு நல்ல விஷயம் எப்படிபட்ட குழந்தைகளும் பாஸ் ஆக்கி விட்டுட்டாங்க ஆன்லைன் க்ளாஸ்ஸு அட்டென் பண்ணாலும் ஆனால் பாஸ் ஆக்கி விட்டுட்டாங்க இதுவே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான்